ஹலோ சொல்லுங்கள் என்ன வேணும் கார்த்தி சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கம்மா ஆ கிடைக்குங்க ஆர்டர் எடுத்துக்கவா

ஆ கார்ட்டன் இது ஓகே மொதல் என்ன சொன்னீங்க மேம் குட் டே பிஸ்கட்டா

மில்க் மில்க்கி பிஸ்கேட்டில் இப்போ க்ரீம் விட்டிருக்காங்க இல்லையா அது இப்போ ரீசெண்ட்டாக எல்லாேரும் வாங்கிறாங்க எல்லாேருக்கும் பிடிச்சு வாங்கிறாங்க அது வாங்கிக்கங்க நல்லா இருக்கும்

இப்போ இந்த ஜான்சன் பேபி பவுடரெல்லாம் இருக்குங்கள்லே அதுலேயே இப்போ ரீசெண்ட்டாக நியூ நியூ இதில் விட்டிருக்காங்க ஆ இருக்குதுங்க ஆ சரிங்க இந்த ரெண்டு வயது பிள்ளைங்களுக்கு மேலே இருந்தும் இருக்கு அதுவும் போட்டுறட்டா ஒரு பேக்கு ஆ சரிங்க வே அப் ஆ எல்லாமே இருக்குதுங்க மேம் டா டார்க் ஃபேன்டஸி இருக்குது நியூட்ரி சாய்ஸ் இருக்குது இந்த பிஸ்கெட்டு இப்போ இருக்குங்கள்லே ஹெர்பாலயான்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறீங்களா அதையும் போடட்டுமா ஹெர்பாலையா பிஸ்கெட்டு ஹெர்பாலையா பிஸ்கெட் ஆ சரிங்க அப்புறம் இந்த இது இருக்குது மில்க்கி பார் பர்க்கு அதெல்லாம் இருக்குதுங்க அதுங்க வேணுமா ஆ ஆமாங்க மேம் எல்லாமே இருக்குது அது ஒரு டசன் போட்டுவிட்றவா ஆ இருக்குதுங்க இருக்குது ம் சரிங்க அப்புறம் ஆமாம்மா அதெல்லாம் அதுக்குள்ளேயே வெச்சுருப்பாங்க ஏன்னால் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கறதனால அதுலேயே வெச்சுருப்பாங்க கொடுத்துறலாங்க ஆ கொடுத்துறலாம் ஆ நீங்கள் வசதியாக இங்கே வந்து கொடுத்துட்டா இது ஏன்னால் இங்கே ரெண்டு நாளாக இது ஸோ அதனால் பேமெண்ட் கே கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணணும் ஆ நீங்கள் எப்படியும் அதை ஆ நீங்கள் எப்படியும் வரும் போது வாங்கிகிட்டு போவீங்கள்லே இல்லை நாங்கள் நாங்களே கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்போ வந்துட்டு பண்ணிவிடுங்க ஆ உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் ஆமாம்மா இந்த அழகாபுரம் பக்கத்துலேயாம்மா ஆமாம் ஆமாம் நியர் பிக் பஜாரா ஓகேங்க ஓகேங்க மேம் உங்கள் இன்னொரு ஆமாங்க மேம் நாங்கள் இப் ஆமாம் ஆமாம் மேம் நாங்கள் வந்து எல்லாேருக்குமே வந்துட்டு இதுவாக பண்ணிக்கொடுக்குறோம் ஹோல் சேலாக கூட பண்ணுறோம் இப்போது உங்களை மாதிரி வரவர்களுக்கும் நாங்கள் இதுப்பண்ணி கொடுக்குறோம் தினசரியா வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நாங்கள் இதுப்பண்ணி கொடுக்குறோம் மேம் உங்கள் நம்பர் இன்னொரு நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம் நீங்கள் வந்து பேமெண்ட்டு பண்ணிடலாம் ஆ பேமெண்ட் பேமெண்ட் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு இருவதாயிரத்து சில்ரை வருது பார்த்து பண்ணிக்கலாங்களா இல்லைங்க மேம் எங்களுக்கும் ஒரு இது வரணும் இல்லையா அதனால் தான் சரி பார்த்து பண்ணிக்கலாம் விடுங்க மேம் பார்த்து பண்ணிக்கலாம்